நான் வந்து கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டுக்குப் போயிருந்தேன் அப்போது வந்து அங்கே வந்து வெயில் காலம்ன்றதுனால் வந்து மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே எல்லா சின்ன பசங்களும் மாங்காய் நல்லா அறுத்து காரம் நிறையா போட்டு வெயிலில் காய வச்சு நல்லா இடுக்கி வச்சிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து சரி சாப்புடலாம் அப்படின் சொல்லிட்டு நிறையவே சாப்பிட்டேன் மாம்பா மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் அதனால வந்து அவங்க செஞ்சதும் அந்தக் கிராமத்துச் சுவை வந்து என்னை ரொம்ப இழுத்துச்சு அதனால் நான் அந்த மாங்காவை சாப்பிட்டேன் நிறையவே சாப்பிட்டேன் அந்த சின்ன பசங்களும் நிறையவே சாப்பிட்டதுனால மாங்காய் அவ்வளோ சாப்பிட்டதுனால வந்து எனக்கு வயிற்றுப் போக்கு ஏற்பட்டுது அதில் வந்து நான் வந்து போய் எங்கள் பாட்டி கிட்ட சொன்னேன் எனக்கு பாட்டி இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ரொம்ப வலிக்கிறது கீழேலாம் ரொம்ப வலிக்கிறது வயிற்றுப்போக்காயிட்டு நிறையா ஆகுது அந்த மாதிரி சொன்னேன் அப்போது வந்து பாட்டி வந்து வெந்தயம் வந்து தண்ணியில் போட்டு வாயில் வந்து விழுங்க வச்சாங்க வெந்தயம் போட்டு இது இது போடு கம்மியாயிடும் அப்படின் சொல்லிட்டு போட வச்சாங்க ஃபஸ்ட்டு இதுதான் சொன்னாங்க அப்போது வந்து நான் வெந்தயம் போட்டேன் அதுக்கப்புறமாகவும் ஒரு அரைமணி நேரத்துக்கு அப்புறமாகவும் எனக்கு கம்மியே ஆகலை வயிற்றுப்போக்கு மறுபடியும் போய் சொன்னேன் மறுபடியும் இந்த மாதிரி கம்மி ஆகலைன்ட்டு சரினுட்டு அவங்க வந்து மாதுளம்பழம் இருக்கில்ல மாதுளம்பழத்துல வந்து அந்த இலைகள் மாதுள செடியில் அந்த இலைகள் வந்து அதை பறிச்சிட்டு வர சொன்னாங்க பறிச்சிட்டு வந்து அங்கே வந்து தண்ணியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய காய வக்க சொன்னாங்க சரினுட்டு நானும் காயவச்சுட்டு அப்புறமாக அது வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு அந்த கசாயம் மாதிரி பண்ணி அது குடிக்க சொன்னாங்க அப்போவாச்சும் வயிற்றுப்போக்கு கம்மியாகும் சொல்லிட்டு அது குடித்தேன் ஆனால் அப்போது கூட வயிற்றுப்போக்கு கம்மியே ஆகல அது கசப்பாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு குடித்தா கூட கம்மியாகிடும்னா கம்மியே ஆகலை அப்புறமாக வந்து இன்னும் கம்மி ஆகலை அப்படின் சொன்னதுனால் விளக்கெண்ண இருக்குமில்ல விளக்கெண்ண வந்து தடவி விட்டாங்க வயிற்று ஃபுல்லாக விளக்கெண்ண தடவி விட்டாங்க அப்புறமாக கொஞ்சம் கம்மியாயிடுச்சி விளக்கெண்ண வந்து வயிற்று ஹீட்டாக இருந்துச்சில்ல இப்போது மாங்காய் நிறையா சாப்பிட்டதுனால வயிறு ரொம்ப ஹீட் ஆகிருச்சி அதனால் வந்து சரி விளக்கெண்ண தடவினா வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாகுன்றதுனால் விளக்கெண்ண தடவி விட்டாங்க அப்புறமாக இளநீர் இளநீர் வந்து குடிக்கச் சொன்னாங்க அந்த இளநீரும் உள்ளே இருக்கிற அந்த மா என்னது அது பேர் இளநீரோட அந்த உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குமில்ல அது அதுவும் குடிக்கச் சொன்னாங்க சரின்னு அதுவும் சாப்பிட சொன்னாங்க அதனால் அதுவும் சாப்பிட்டேன் அப்புறமாக எனக்கு வந்து நின்றுடுச்சி வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி எதுவுமே இல்லை அதுதான் எங்க கிராமத்தில் எங்கள் பாட்டி செஞ்ச கிராமத்து வைத்தியங்கள் என்னோடய வயிற்றுப்போக்கு நீக்குறதுக்காக கிராமத்து வைத்தியங்கள் என்னனால் இந்த வெந்தயம் அப்புறம் அந்த மாதுளம்பழ இலைகள் அப்புறம் அந்த விளக்கெண்ணை அப்புறம் அந்த இளநீர் அப்புறம் இளநீருக்குள்ள இருக்கிற அந்த தேங்காய் மாதிரி இருக்குமில்ல அது இந்த நம்ம இந்த மாதிரி நாலஞ்சு வைத்தியங்கள் செஞ்சதுனால் தான் என்னோடய வயிற்றுப்போக்கு வந்து சரியானது ஆகவே கிராமத்தில் நாம் குணப்படுத்துகிற நோய்கள் தான் ரொம்ப சிறந்தது எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கும் அதே வந்து நான் வந்து டவுனில் இருந்தேனால் ஒரு மாத்திர போட்டு விழிங்கிருப்பேன் அதனால நான் என்னோடய பாட்டி வீட்டில் இருந்ததுனால் வந்து என்னோடய கிராமத்து வைத்தியங்கள் தான் எனக்கு வந்து சீக்கிரமாக இந்த வெந்தயம் விளக்கெண்ண அந்த மாதுளம்பழம் தான் எனக்கு வந்து சீக்கிரமாக கம்மியாக பண்ணுச்சு